ஹலோ வாங்க ஆ ஆமாம் வாங்கம்மா எப்படிருக்கீங்க நல்லாருக்கீங்களா ம் நல்லாருக்கேன் முன்னக்கி இப்போ பரவாயில்லை மாதிரி இருக்கு ஹெல்த் கண்டீஷன் ம் ம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆ சரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்பறம் முதுகு வலி தலை வலி வாமிட் வரமாதிரி இருக்குன்னு சொல்லிருக்ருந்திங்க இப்போ எப்படி இருக்கு குறையவே இல்லை மத்ததெல்லாம் குறஞ்சிருச்சா ஆ மாத்திரலாம் எடுத்துக்குறீங்களா டெய்லி அப்படியா கொஞ்ச கொஞ்சமாக டோஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஒரேடியாக அதிகப்படுத்துனா அது உங்கள் குடல வந்து ரொம்ப பாதிச்சுரும் இது புண்ணாக்கிரும் நம்ப கொஞ்ச கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து மாத்திரையை கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருங்கள் இப்போ தானே ஒன் மந்த் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு டூ மந்த் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முதுகு வலியுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் வந்து கன் ஆ கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க டாக்டரை அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்கள் ஹெல்த்து வந்து இம்ப்ரூவ்வாகும் சரிங்களாம்மா